ஹலோ சார் நான் திருவாரூர்லேருந்து பேசுகிறேன் சார் அணு ஹோட்டலா சார் அடிக்கடி அடிக்கடி இங்கே தான் சார் நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணுவேன் உங்களுக்கு கூட தெரியும் சார் இப்போவா அந்த சாப்பாடு இல்லாமல் வேற சாப்பாடு எனக்கு வேணும் சார் எப்போதும் ஆடரு பண்ணுறது இல்லாமல் வேற சாப்பாடு எனக்கு வேணும் சார் என்ன நான் சொல்கிறன்னு நோட் பண்ணிக்கிறிங்களா ஒரு சாம்பார் சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் அப்றம் ஆனியன் அப்றம் ஃப்ரைட் ரைஸ் அப்றம் நூடுல்ஸ் இது எல்லாம் எனக்கு வேணும் சார் எவ்வளோ நேரம் ஆகும் சார் நீங்கள் இந்த ஆடர் வந்துட்டு அனுப்புகிறதுக்கு திரும்ப இன்னொருவாட்டி சொல்கிறேன் சார் தக்காளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் பச்சடி நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் இவ்வளோவும் வேணும் சார் இது மட்டும் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக டெலிவரி பண்ணிடுங்கள் சார் அவ்வளோ தான் சார் தேங்க்யூ சார்